நான் கடைக்கு போனேன் கடைக்கு போகக்குள்ள ஒரு சேரீயை பார்த்தேன் அந்த சேரீ வந்து நல்லா இருந்தது பிள்ளைகளும் இது மாதிரி நல்லா இருக்கும்மா இந்த பொடவை எடுத்து கட்டினா உனக்கு நல்லா இருக்கும் அப்படினு சொன்னாளுங்க அந்த பொடவைய எடுத்துட்டு வந்தேன் நான் எடுத்துட்டு வந்துட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நான் கட்டினாலும் எங்கள் பொண்ணுங்க நல்லா இருக்குனு சொல்லுவாளுங்க அந்த சேரீ அந்த ஜாக்கெட் பீஸ் வந்து நல்லா இருந்தது ஜாக்கெட் பீஸ்ஸுங்களும் எடுத்துட்டு வந்து போட்டதில் எனக்கு கொஞ்சம் ராசியாக இருக்கும் அந்த ஜாக்கெட்டு எடுத்துட்டு போனால் போட்டுட்டு போனால் இங்கே எனக்கு நான் நினச்ச காரியங்கயெல்லாம் எனக்கு வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பொடவைங்களில் வந்து அதிகமாக அது இது ரொம்ப ஆசைப்பட்றது இல்லைஎதாச்சும் ஒரு ஒரு பொடவைங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததுனா அதை ரொம்ப நான் எனக்கு ரொம்ப ன் பிள்ளைங்களும் உனக்கு இந்த பொடவை கட்டினா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லுவாளுங்க சரிம்மா அப்படினு சொல்லிட்டு நானும் எதுவும் அவ்வளோ விரும்புகிறது இல்லை எனக்கு மனதுக்கு தோணினா இது பண்ணுவேன் இல்லைனா அவ்வளோ நான் அந்த பொடவையை பற்றி இது பண்ணிக்க மாட்டேன் பிள்ளைங்களும் சொல்கிறத வச்சு அதை நான் ரொம்ப இது பண்ணிக்குவேன் அதிகமாகவும் எந்த ஒரு அந்த பொடவையை நல்லா இருக்குனு சொல்லிட்டு இது பண்ணுவேன் பாப்பாளுங்களும் அது மாதிரி இந்த பொடவை கட்டிக்கிட்டு போம்மா இந்த பொடவை கட்டினா உனக்கு நல்லா இருக்குனு சொல்லுவாளுங்க அந்த பொடவை நல்லா நல்லா இருந்ததால் அந்த பொடவை நல்லா எடுத்துட்டு நான் அதே வி எங்கேயாச்சும் போணுன்னால் விரும்பி கட்டுவேன்